நான் மொபைல் டேட்டா வந்து வோடாஃபோன் நெட்ஒர்க்குக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் எனக்கு ஒரு நாளைக்கு வந்து ஃபை ஜிபி வந்து நெட்டு தேவைப்படுது ஃபை ஜிபி டேட்டா இருந்தால்தான் என்னால் செயல்பட முடியுது நிறைய நான் வந்து பொழுது போக்குக்காக மட்டும் இல்லாமல் என்னுடைய சமூகப்பணிகளுக்கும் என்னுடைய எழுத்துப்பணிகளுக்காகவுமே இந்த டேட்டாவை நான் வந்து பயன்படுத்திகிட்ருக்குறேன் குறிப்பாக நெட்ஒர்க்கு பிரச்சினைகள வந்து நம்ம தொடர்ச்சியாக சந்திச்சுட்டே இருக்கிறோம் அதில் வோடஃபோனில் பார்த்திங்கனா ஒரு நல்ல ஆப்ஷன் இருக்குது நீங்கள் அந்த மண்டேலேருந்து ஃபிரைடே வரைக்கும் யூஸ் பண்ண முடியாத டேட்டாவை சாட்டர்டே சண்டே ரெண்டு நாள் யூஸ் பண்ணலாங்குற ஒரு அற்புதமான ஆப்ஷன் இருக்குது அதே சமயத்தில் இரவு பன்னிரெண்டு முதல் காலை ஆறு மணி வரை இலவச டேட்டா நீங்கள் எவ்வளோ வேணால் யூஸ் பண்ணிக்கலாங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது அதனாலே நிறைய டேட்டா வந்து நிறைய யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை வந்து நெ வோடஃபோன் நெட்ஒர்க் வந்து உருவாக்கி கொடுக்குது அதுக்கு வோடாஃபோன் நெட்ஒர்க்குக்கு வந்து ரொம்ப நன்றி ஆனால் இதில் என்ன நிறைய சிரமங்கள் நெட்ஒர்க் பிரச்சனை என்னன்று பார்த்திங்கன்னா இன்னும் கிராமப்புறங்களில் வந்து வோடாஃபோன் நெட்ஒர்க் வந்து ஒரு பிரச்சினைக்குரிய விஷயமாருக்குது ஃபோர் ஜி நிறைய இடங்களில் கிடைக்க மாட்டேங்குது ஏனால் இன்றைக்கி தெரியும் இன்றைக்கி சமூகம் வந்து ஃபை ஜியை நோக்கி போயிகிட்ருக்குது வெளிநாடுகளெலாம் எயிட் ஜி எல்லாம் எல்லாம் சொல்லிகிட்ருக்குறாங்க ஆனால் இங்கே வந்து இன்னமும் ஃபோர் ஜி கிடைக்காம த்ரீ ஜியில் கூட டூ ஜி தான் பெரும்பாலான கிராமங்களில் வந்து கிடைக்குது அதாலே ஒரு பயனுமே இல்லை ஸோ வோடாஃபோன் அதை வந்து கொஞ்சம் கேர் பண்ணி பார்த்துக்கிட்டாங்கன்னா நல்லாயிருக்கும் நன்றி